நான் எங்கள் வீட்டில் என்னென்ன செடி வளர்ப்பன்னா தக்காளி செடி அதாவது காய்கறி செடிகள் எல்லாம் செடியும் நான் வளர்ப்பேன் காய்கறி செடி கத்திரிக்காய் செடி மொளகாய் மொளகாய் செடி மிளகு செ சி சாரி மிளகு இல்லை கடுகு செடி சொரைக்காய் அவரைக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி கொடிக கொடி போடுற செடியை செடிகள் வளர்ப்பேன் அப்புறம் முருங்கமரம் இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்து அதுக்கு பூச்சு பட்டுச்சுன்னா இயற்கையாவே தாங்க வந்து கிராமத்தில் வீட்டில் வளர்க்கறன்னா ஓ இயற்கை உரங்களை அள்ளி வைப்போம் அப்படி இல்லையா இப்போ பூச்சி அரிச்சிருக்கு அப்டினு சொன்னால் நாங்கள் சாம்பல் எடுத்து நம்ம அடுப்பு எரிக்கிற சாம்பல் எடுத்து அந்த சாம்பலை ரெண்டு நாள் மூணு நாள் சாம்பலை சேகரித்து வச்சி அதை போட்டால் பூச்சிகள் வந்து அரிக்காது செடிங்களை அந்த அளவுக்கு நாங்கள் செடிங்களை பார்த்து பராமரித்து வளர்ப்போம்